ஹலோ சுதாகர் நான் ப பாப்பாத்தி அக்கா மாடி வீட்டு அக்கா பேசுகிறேன்பா நான் இந்த மாரி தென் திருப்பதி வரைக்கும் போகணும் நீ ஆட்டோ வரும்மா எங்கே இருக்க அப்படியா எனக்கு இன்றும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வரணும்பா நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கோம் ஆமாம் போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும் எங்களையே சரியா நின்று கூட்டிகிட்டு வா அதனால ஒன்றும் பிரச்சினை இல்லை நின்று கூட்டிகிட்டு வா நாங்கள் வர வரைக்கும் சரியா நாங்கள் வேற ஆட்டோ பார்க்க மாட்டோம்பா நீயே வந்து கூட்டிகிட்டு போயிடு சுதாகரு வரியா சரி வந்துருப்பா சரி வைக்கட்டும்மாப்பா சரி வந்துடு மறக்காமல் ஆ